ஆ வணக்கம் சார் சார் நான் நேற்று ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஈவினிங் ஆமாம் சார் புவனேஸ்வரன் சிறுமுகை ஆ ஆமாங்க சார் நேற்று சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீங்கள் குருமா கொடுத்துருந்தீங்க ஆ ஆமாங்க சார் இன்றைக்கும் சப்பாத்தி தான் வேணும் ஆ மூணு சப்பாத்தி சார் ஆனால் இன்னைக்கு குருமா வேண்டாம் சார் க்ரீன் பீஸ் வேணும் சரிங்க சார் ஹாஃப்னவர் ஆகுங்களா பரவாயில்லிங்க சார் சரிங்க சார் சார் எவ்வளோ பே பண்ணணும் நூற்றி முப்பதா ஓகே சார் சார் நான் ஃபோன் பேயில அனுப்பிவிட்றேன் ஓகே சார் தேங்க்யூ சார்